நான் வாழ்க்கையில் வந்து எங்கள் அம்மாவை தான் அதிகம் மதிப்பேன் ஏன்னால் அவங்க தான் என்ன பெத்து வளர்த்து படிக்க வச்சு நான் என்ன தப்பு பண்ணாவும் அதெல்லாம் ஈஸியாக மாற்றி தருவாங்க எந்த எந்த நிலமையிலையும் என்ன எதுவும் மாற விடமாட்டாங்க ஏன்னா என்ன நான் என்ன பண்ணாவும் அவங்கக்கிட்ட சொல்லிடுவேன் ஏன்னா அவங்கக்கிட்ட நான் சொன்னேன்னா அதுக்கு ஏதாவது அவங்க ஏதாவது நான் அவங்க நான் ஏதாவது சொன்னேன்னா அவங்க அதை எப்படி எளிமையா மாற்றலான்னு சொல்லித் தருவாங்க எதாவது கஷ்டத்தில் இருக்கும் போது நீ இப்படி இரு அப்படி இருன்னு சொல்லுவாங்கள் நான் என்ன பண்ணாவும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் சொல்லலைன்னாவும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க கண்டுபுடிச்சுருவாங்க நான் இப்படி தான் இருக்கேன் இதனால தான் இப்படி இருக்கன்னு நான் நிறைய சொல்லாமல் இருந்தாவும் அவவங்களுக்கே தெரியும் ஆனால் அடிப்பாங்க திட்டுவாங்க அதெல்லாம் அது வந்து கொஞ்சம் நேரத்துக்குதான் அப்படி இருக்கும் அதுக்கப்பறம் அவங்களே வந்து பேசிடுவாங்க நான் ஏதாவது கோவமா பேசுனாவும் அவங்க எதையும் நினச்சிக்க மாட்டாங்க மனசுல அதனால் நான் என்னவா இருந்தாலும் அவங்ககிட்ட சொல்லலாம் எந்த விஷயமாக இருந்தாவும் சொல்லுவேன் அதெல்லாம் ஒன்றும் சொல்லமாட்டாங்க அவங்க இதே எங்கள் அப்பாகிட்ட வந்து என்ன எதாது நான் நிறைய சொல்ல முடியாமையும் இருந்துருக்கேன் அவரு எதாவது திட்டுவாரு அப்படின்னு ஆனால் இவங்ககிட்ட சொன்னேன் இவங்க திட்டினாவும் எனக்கு அது ஒரு கஷ்டமாக தெரியாது இவங்க என்ன சொன்னாவும் ஒரு ஆறுதல் சொல்லுவாங்க எனக்குன்னு என்ன விஷயோம் பண்ணாவும் அவங்களுக்கிட்ட வந்து சொல்லிடுவேன் நான் சொல்லாமல் இருந்தேன்னாவும் அவங்க அதை கண்டுபுடிச்சிடுவாங்க இவள் இப்படிதான் பண்ணிட்டுருக்கா அப்படின்னு நான் என்ன கேட்டாலும் செஞ்சித் தருவாங்க ஏதாவது விஷயம் வேணுன்னாவும் அவங்க இதை இவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் அவ்வளோ பெரிய விஷயமா இருக்குதுன்னு எதையும் கஷ்டப்படுத்து எதையும் கஷ்டமாக நினைக்கமாட்டாங்க மத்தவங்கக்கிட்டயும் யார்கிட்ட எதாவது சொன்னால் அவங்க என்ன இந்த பிள்ள இப்படி பண்ணிட்டு இருக்குது அப்படில்லாம் கேட்பாங்க ஆனால் இவங்ககிட்ட சொன்னால் ஒன்றும் கேட்கமாட்டாங்க என்னவாக இருந்தாவும் எனக்கு சப்போட்டாவா இருப்பாங்க அதனால் அவங்களதான் நான் இந்த உலகத்தில் அதிகமாக மதிக்கறேன் எங்கள் அப்பாவை கூட அவ்வளோ மதிச்சதில்லை